நாங்கள் வந்து திருநெல்வேலிக்கு நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம் எங்கள் பிள்ளைக்கு வந்து பிறந்தநாள் அதனால் நல்ல ம ஜாலியாக படம் பார்த்துட்டு அப்புறம் காலையில் போனோம் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போனோம் போய்ட்டு அங்கே போய் சாப் சாப்பிட்டோம் எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொருத்தவர்களுக்கு பிடிச்சது தேவையானது எல்லாமே இருந்தது கொழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு எங்களுக்கு எனக்கு பிடிச்சது அப்படி அந்தமாதிரி எல்லாமே நல்லா சாப்பிட்டோம் சாப்பிடுட்டு சரி வீட்டில் உள்ளவர்களுக்கும் நம்ம ஆர்டர் பண்ணி கொண்டு போகலாமே ஆர்டர் பண்ணலாமே அப்படின்னு நினைச்சிட்டு ஆர்டர் பண்ணிணோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஈவினிங் வந்து கொஞ்சம் சைன்ஸ் சென்டர் அந்தமாதிரி போய்விட்டு சும்மா வாக்கிங் அந்தமாதிரி போய்விட்டு சைன்ஸ் சென்டர் போய்விட்டு அப்புறம் வரு வந்தோம் நாங்கள் வீட்டுக்கு வர்ரச்சே கரெக்டாக எங்களுக்கு டெலிவரி வந்து கொடுத்துருந்தாங்க கொடுத்துருந்து நாங்கள் வரவும் எங்களுக்கு டெலிவரி கரெக்டாக கொடுத்துருந்தாங்க கொடுத்தவொன்னே பார்த்தோம் அது ரொம்ப நாங்கள் அங்கே ஹோட்டலில் சாப்பிட்டதை விட இது ரொம்ப நல்லாயிருந்துது டெலிவரி இங்கே வீட்டுக்கு கொடுத்தம்ச்சது அந்த டெலிவரி பாயும் ரொம்ப பொலைட்டாக சர்வீஸ் பண்ணிணாங்க இங்கே எங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற ஏற்றமாதிரி தரம் சுவை எல்லாம் நல்லாயிருந்தது அதே மாதிரி அளவும் கரெக்டாக இருந்தது அதேமாதிரி வயசானவர்களுக்கும் கரெக்டாக அவங்க சாப்பிடுற மாதிரி நல்ல ஸ்பைசியாக நல்லாயிருந்தது எங்கள் இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம் சாப்பிடுட்டு அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு காசு கொடுத்தோம் அவங்க இல்லை வேண்டாக்கா எங்களுக்கு இது ஸ்டார் மட்டும் கொடுங்க உங்களுக்கு நான் எப்படி சர்வீஸ் பண்ணிணன்னோ அந்தமாதிரி ஸ்டார் கொடுங்கன்னு சொன்னாங்க நாங்கள் ஃபைவ் ஸ்டார் கொடுத்தோம் கொடுத்துட்டு அப்புறம் காசு கொடுத்தோம் வேண்டான்ட்டான் ரொம்ப நல்ல நல்லா சர்வீஸ் பண்ணிணான் அந்த பையன் அதுதான் ஹோட்டலில் குட் செர்வன்ட் அதேமாதிரி அளவும் பார்த்தோம் நல்லா அப்போது கரெக்டாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் அது விஷயமா நாலு பக்கத்துக்கு வீட்லெலாம் சொன்னோம் ஏன்னால் பிள்ளைக்கு பிறந்த நாள் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதனாலே எல்லோரும் சாப்பிட்டு பார்த்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாயிருக்கு அந்த நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் அவங்கள்ட்ட கொடுத்தோம் நாங்கள் கொடுத்துட்டு அவங்களும் அப்புறம் ஆர்டரு ரெண்ட் நாள் கழிச்சு அவங்களும் ஆர்டர் பண்ணிணாங்க பண்ணி அவங்களுக்கு சாப்பிட்டதா சொன்னாங்க நல்ல ரொம்ப டேஸ்ட்டாயிருந்தது